நாட்டின் முன்னேற்றத்தில் வந்து ஊடகங்களோட பங்கு வந்து மிக பெரிய பங்காக தான் இருக்கு அது வந்து ஒரு நாட்டோட முன்னேற்றம் அதான் ஏற்றுமதி இறக்குமதி இத வந்து விளம்பரபடுத்தி அந்த நாட்டின் முன்னேற்றத்தில் வந்து ஊடகத்தோட பங்கு பெரிய பங்காக இருக்குது ரெண்டாவது விஷயம் சொல்ல போனால் அண்டைய நாடுகளோட தொடர்பு வெச்சுக்கறதுல நல்ல ஒரு கம்யூனிக்கேஷன் நம்ம வெச்சுக்கறதுல வந்து ஊடங்கங்களோட பங்கு பெரிய விதமாக இருக்குது இதனால் நமக்கு பெரிய அண்டைய நாடுகளோட சுமூகமான பங்குகள வந்து நம்ம வெச்சுக்கறோம் அதில் வந்து ஊடகங்கள் வந்து பெரிய விதத்தில் நாட்டுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்குது